மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத வாழ்க்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் மிக்ஸி க்ரைண்டர் இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தா வந்து உரல் அப்பறம் இந்த ஆட்டுக்கா ஆட்டு இந்த ஆட்டுக்கல் அப்புறமா வந்து அம்மி இதெல்லாம் வெச்சி தான் அப்போல்லாம் அம்மா அரைப்பாங்க இப்போல்லாம் ஆனால் அப்படி கிடையாது மிக்ஸியில் வந்து என்ன போட்டாலும் அரச்சிரும் டக்குனு அப்பறம் க்ரைண்டரில் நம்ம டக்குனு மாவாட்டிடுறோம் ஒரு மண்நேர ரெ ஒரு மணிநேரத்துக்குள்ள அப்போல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்பப் பெரிய வேலையாக ரொம்ப டைம் நமக்கு இதாக இருக்கும் இப்போ வந்து ரொம்ப நமக்கு டைம் ரொம்ப கன்ஸ்யூம் சேவ் ஆகுது டைம் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் இப்போ நமக்கு நேரங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்கியம் அதனால் இந்த நேரத்தை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக சேவ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி நமக்கு நம்ம ஒன்று இப்போ சா ஆசையாக சமைச்சி சாப்பிட்ணும் அப்படி நெனைச்சா டக்குனு நமக்கு ரெடியாகிருது இப்போ ஆனால் வந்து அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது அம்மியில் அரைக்கணும் ஆனால் அந்த அம்மியில் அரைக்கிறது இதில் அரைக்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்க மிக்ஸி க்ரைண்டரில் அது அப்படி கிடையாது அது தான் டை இதுக்கும் அதுக்கும் வந்து இப்போ வந்து மிக்ஸி க்ரைண்டர் இல்லை அப்படின்னா நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம் அம்மி இது மாதிரி அதை யூஸ் பண்ணோம் அப்புடின்னா அது டைம் ரொம்ப ஆகும் இதை யூஸ் பண்ணோம் அப்புடின்னா டைம் அவ்வளோ ஆகாது அப்புறமாக வந்து ஃப்ரிட்ஜிலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்றோம்ன்னா காயெல்லாம் வெளியில் வெச்சால் கெட்டுப் போயிடும் ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் வைச்சோம் அப்புடின்னா ரொம்ப நாளைக்கு ஒரு வாரத்துக்குக் கூட நம்ம வெச்சுருப்போம் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியுது மைக்ரோஓவன்லாம் வந்து முன்னலாம் ஏதாவது ஏதாவது செய்யணும் ஏதாவுது பஃப்ஸு பப்ஸு அப்புறம் ஏதா கேக்கு இதுமாதிரிலாம் செய்யணும் அப்புடின்னா பீட்சா பர்கர் இது மாதிரிலாம் நம்ம செய்யணும் அப்புடின்னா நம்ம ஏதாவது கடைங்களுக்கு வெளில போய் தான் நம்ம வாங்கி சாப்புடுற மாதிரி இப்போ அப்படி இல்லை நம்ம பொருள்ருந்துச்சுனா வீட்லேயே மைக்ரோஅவனில் வெச்சு பண்ணி முடிச்சிடலாம் நம்ம சீக்கிரமாக நம்ம நம்ம ஆசைப்பட்டத செஞ்சு சாப்பிட்லாம் மைக்ரோஅவன்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் கெட்டுப் போகாதுன்னு ஒரு நம்பிக்கை மிக்ஸி க்ரைண்டர் இப்போ இப்போ இருக்க டெக்னாலஜி இது இருக்கனால நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுது